ஹலோ ஓலோ வண்டியா புக் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது எப்போ வருவீங்க நாங்கள் திருவாள்ளூரில் இருக்கோம் நீடாமங்கலம் போகணும் சொல்லி ஹாஃப் ஹாவர் ஆகுது இன்னும் வரவே இல்லை வருவீங்களா வரமாட்டிங்களா இல்லை டைம் ஆகுமா இன்னும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இல்லைனா வேறு ஆட்டோவை பிடிச்சி போயிவிடுவோம் ரிலேட்டிவ் நாலு பேரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வருவீங்களா வரமாட்டிங்களா என்னன்னு கொஞ்சம் உங்கள் தகவலை சொல்லுங்கள்